கல்யாணம் மற்றும் சுப காரியங்களில் ஃபோட்டோ வந்து என்னென்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ஏன் அப்படின்னா இப்போ கல்யாணத்திலலாம் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து அது வந்து ரொம்ப நினைவு நினைவுப்பூர்வமாக இருக்கும் ஏன்னா ஒரு காலத்து பின்னாடி நம்ம வந்து இந்த ஃபோட்டோஸு ஆல்பம்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து அழகிய ஒரு மெமரிஸாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட்லாம் எடுக்கிறாங்க அதுவுமே வந்து இப்போது திருமணத்தின் போது நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு மெமரிஸ் ஆனால் வந்து இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டு போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க அதுக்கு வந்து அதிகப்படியான பணம் வந்து நம்ம செலவழிக்கிற மாதிரி இருக்குது அது வந்து நம்ம ஒரு கட்டத்தில் இருக்கறவங்க ஒரு நிலையில இருக்கறவங்க அப்படின்னா அவங்க வந்து சரி ஓகே அது வந்து பண்ணலாம் ஆனால் வந்து ரொம்ப நடுத்தர குடும்பத்தில் இருக்கறவங்க அப்படின்னா அவங்க வந்து அதை எடுத்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து நமக்கு என்ன முடியுமோ அதுக்குத் தகுந்த மாதிரி நம்ம வந்து எப்படி நம்ம பண்ணலாம் போஸ்ட் வெட்டிங் வந்து ப்ரீ வெட்டிங் வந்து நம்ம செய்யலாமா வேணாமா அப்படின்ற முடிவெடுத்துட்டு திருமணத்தில் வந்து அது முக்கியத்துவம் கொடுக்கலாம் திருமணத்தின் போது நம்ம எடுக்கக்கூடிய புகைப்படம் தான் நமக்கு வந்து அதிகப்படியான ஒரு நினைவுகளை வந்து நமக்குத் தரும் இதனால வந்து நம்ம இப்போ கேமராமேன்ஸ் வந்து ஒரு ப்ரீ வெட்டிங் போஸ்ட்டு வெட்டிங் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்திங்லாம் கேக்கிறாங்க ஏன்னா ப்ளேஸ்ஸு அந்த ஷூட்டிங்கு ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு செலவுகள் வந்து நமக்கு ஏற்படுது இது மூலமாக வந்து அவங்க வந்து அதிகப் பணம் வந்து ஈட்டுறாங்க அது வேறு விஷயம் ஆனால் அதைத் தாண்டி வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து நமக்கு என்ன தேவையோ அதை பார்த்து நம்ம வந்து நம்ம திருமணத்துக்கு வந்து அந்த புகைப்படத்தை வந்து ஷூட்டிங் ஃபோட்டோ ஷூட்டிங் வந்து நம்ம முன் முன்னுதாரணமாக கொடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்